தமிழ்நாட்டில் நிறைய பயிர்கள் வந்து வளர்க்கப்படுது அரிசி முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளுடைய நெற்களஞ்சியமே வந்து தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் அரிசி தான் நம்மளுடைய முதுகெலும்பே நம்பளுடைய முக்கியமான இதுவே அரிசி தான் ஆனால் அரிசி மட்டுமே இங்கே விளையில நிறைய பொருட்கள் இங்கே வந்து விளைவிக்கறாங்க கோதுமை மா கோதுமை மாவு கோதுமை அப்புறம் கம்பு கேழ்வரகு நிறைய தானியங்களும் நம்பளுடைய தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் தான் கோழிக்கு வந்து ரொம்ப ஒ ஒரு நல்ல ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது கோழிப்பண்ணை அங்கே தான் இருக்கு கோழி அங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் கொள் முதல் பண்ணுறாங்க கோழி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக நம்பளோட இதில் இருக்கு கறிக்கோழி அதுலையே வந்து வகை வகையான கோழிகள் இருக்கு நாட்டுக்கோழி அந்த மாதிரி அதற்கப்பறம் காடை இருக்கு இது எல்லாமே அதனுடைய முட்டைகளும் கறிக்கோழிகளுமே அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது நம்மளுடைய நாட்டில் அதிகமான இது வந்து கிடைக்குதுன்னா அது வந்து அரிசிக்குன்னு சொல்லலாம் நிறைய காசு வந்து கிடைக்குது அப்படின்னா அரிசிக்குன்னு சொல்லலாம் அரிசியை வந்து டெல்டா மாவட்டங்களில் தான் அதிக அளவு பயிரிட்றாங்க அரிசியை இந்த தஞ்சாவூர் அந்த மாதிரி இடங்கள்ல மற்ற தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே வந்து கம்பு கேழ்வரகு சோளம் இந்தமாதிரியான பொருட்கள் வந்து விளைவிக்கறாங்க மிளகு அதற்கப்றம் ஒரு ஒரு ஊருமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப பேர் போனதாக கருதப்படுது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான இதுவே வந்து பயிர்கள் தான் முக்கிய பயிர்களே வந்து அரிசி பருத்தி இதெல்லாம்தான் பருத்திலையும் வந்து ஒரு ஒரு இதுவே இருக்கு இப்போ திருப்பூர் தான் பருத்திக்கு ரொம்ப பேர்ப்போன ஒரு இருக்கு பருத்தி வந்து நம்பளுக்கு இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது பருத்தியில இருந்து தான் ஆடைகள் தயாரிக்கிறாங்க அது எல்லாமே மூணு விதமான ரகங்களாக பிரிச்சு முதல் ரகம் இரண்டாம் ரகம் மூன்றாம் ரகம்னு போகுது அது எல்லாமே பருத்தி வந்து ரொம்பவே நிறைய வந்து பணப்பயிராக கருதப்படுது பணப்பயிர்ன்னு சொல்வாங்க பருத்தியை இது தான் நம்மளோட தமிழ்நாட்டில் விளைவிக்கறாங்க அதுகளை தான்